ஹலோ சார் குட் குட் ஈவினிங் சார் சார் லேண்ட் ஒன்று கேட்டிருந்திங்க சார் லேண்ட் ஒன்று இருக்குது டூ தொளசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் கொங்கனாபுரத்தில் ஒரு லேண்ட் ஒன்று இருக்குது ஆ ஆமாங்க சார் நீங்கள் என்னெங்க சார் சொல்றீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேட் பேசிக்கலாம் உங்களுக்கு ஏன்னால் உங்களுக்கு எந்த ஐடியாவில் இருக்கிறீங்க சார் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும் சார் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார் சார் நீங்கள் என்ன ஸ்கொயர் ஃபீட்லைங்க சார் கேட்கறீங்க எது எதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டாங்க அதே மாரி இப்போ ஸ்கொயர் ஃபீட் இல்லைங்க சார் இப்போது ஒரு டூ டேஸ் ஆகுங்க சார் நான் போய் பார்த்தேன்னா ஆயிரத்தி எழுநூறு அப்படின்னா உடனேலாம் பார்க்க முடியாதுங்க சார் இப்போ உடனே எனக்கு வந்ததே டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு மேல் தாங்க சார் எல்லா ஸ்கொயர் ஃபீட்டும் வந்திருக்குது நான் உங்களுக்காக வந்து போயி நான் தேடி பார்க்கறேங்க சார் சார் உங்கள் சொந்த ஊர் எதுங்க சார்

சேலமாங்க சார் சார் என் சொந்த ஊர் எடப்பாடிங்க சார் நான் இப்போ இருக்கிறது செட்டினவாசலில் இருக்கிறேங்க சார் நீங்கள் எடப்ப கொங்கனாபுரத்தில் தாங்க சார் இந்த எடப்பாடிலேருந்து அந்த பக்கம் ஒரு ஏழு கிலோ மீட்ருங்க சார் லேண்ட் வந்திருக்குது தண்ணி வசதியெலாம் அதெலாம் நல்ல தாராளமாக இருக்குதுங்க சார் போர் வெய்ட் தாங்க சார் ப தண்ணி சிட்டி தான் சார் ரோட்டு மேலையே லேண்ட் இருக்குது கிராமத்தில் வேணுமாங்க சார் சார் இல்லைங்க சார் இந்த சிட்டி மேல் இருக்கிறது தான் நல்லா ரேட்டுக்கு நல்லா ரேட்டுக்கு போகும் கிராமத்தில் இருக்கிறது உள்ளே பட்டிக்காட்டுக்குள்ளே இருக்கிறது பஸ் வசதி இருக்காது நம்ம அது பார்க்கணும்ல ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் பார்த்துக்கலாம் சார் உங்களுக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நான் ரெடி பண்ணி தர்றேங்க சார் இன்னும் டூ டேஸில் நான் ரெடி பண்ணி தர்றேங்க சார் சார் அதுக்கு வேறு ஆளுங்க சார் நான் அதுக்கு மட்டும் என்னென்னு கேட்டு உங்களை காண்டேக்ட் பண்ணுறேங்க சார் சார் இல்லைங்க சார் சதுரடி பொறுத்த ஒரு சதுரடி நல்லா சுற்றியும் காடு இருக்கிற மாதிரி தான் ஒரு சதுரடி எயிட் ஃபிஃப்டி நையன் ஹண்ட்ரட் வந்துடுங்க சார் நம்ம பார்த்து உக்கார்ந்து பேசினோம்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் முடிச்சுக்கலாங்க சார் நீங்கள் என்ன ரேட்டுக்குள்ளே அப்படி இல்லைங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இது டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு பாத்தீங்கன்னா ரோட்டு மேலே இருக்கறதுனால அந்த ரேட்டு சொல்றாங்க நம்ம கிராமத்துக்குள்ளேயன்னா அந்த ரேட்டுக்கு பண்ணிக்கலாங்க சார் ஆ சரிங்க சார் நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு உடனே காண்டேக்ட் பண்ணுறேங்க சார் சார் நான் கூப்பிட்றேங்க சார் நான் ஒரு நாளைக்கு ஈவினிங்க்கு மேல் கூப்பிட்றேங்க சார் ஆ சரிங்க சார் தேங்க்யூங்க சார்